ஹலோ சத்யா கடைங்களா மீன் கடை ஆ சரி என்னன்னா மீன் அம்மா இருக்கு ஆ ஆ ஆ சரிங்கணா இது சீசன் டைமில் என்னான்னாது இந்த மீன் தானா இல்லை வேறு மீன் எல்லாம் எதுவும் போடுவீங்களா எப்படி சீசன் டைமில் எப்படி

சரி ம் சரிங்கண்ணா கெண்டை எவ்வளோ அது ரேட் எல்லாம் எப்படி கிலோ என்னண்ணா அவ்வளோ ரேட்டு சொல்லுறீங்க இந்த ரேட் எல்லாம் சொன்னால் எப்படி வாங்கறது சொல் பார்ப்போம் கடலில் பிடிச்சிட்டு வர்னா ரெகுலர் ம க கஸ்டமர் தான் நாங்கள் வரோம் சொல் பார்ப்போம் இந்த மாதிரி நீ சொன்னால் ரேட் என்ன அதிக ரேட்டு சொல்கிற ஆ சரிங்க ஆ ஆ

சரிங்கண்ணா சரி இறால்லாம் எப்படி மீன் ரேட்டு கிலோ அது ரெண்டு கிலோ என்னாங்க அண்ணா ரேட் அவ்வளோ சொல்லுறீங்க இரநூறுபா இரநூத்தம்பதுருபா தான் நீங்கள் என்ன இப்படி சொல்லுறீங்க இந்த மாதிரி ரேட்டு சொன்னால் எப்படி உங்கள்கிட்ட நாங்கள் வாங்க முடியும் பக்கத்து கடைக்கு தான் நாங்கள் போவோம் இவ்வளோ ரேட் எல்லாம் சொன்னால் வாங்க முடியாது ஆ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல மீனெல்லாம் இல்லை பழைய மீன் ஃப்ரிட்ஜில் வச்சி இந்த மாதிரி தருவீங்களா எப்படி டெய்லியும் நீங்கள் இந்த வியாபாரம்ம் சத்யா இந்த வியாபாரம் பண்றதை ஆ கிளீன் பண்ணி எல்லாம் தருவீங்களா நண்டு எல்லாம் எப்படிங்கண்ணா கெளுத்தி எப்படி என்னண்ணா கெளுத்தி கூடும் நூறுரூபான்றிங்க அநேக ரேட்டு ஓவராக சொல்லுறீங்க தெரிஞ்சிக்கங்க பிடிச்சிட்டு வந்தாலும் என்ன அண்ணா ரேட் அதிகமாக சொல்லுறீங்க நீங்கள் நான் பக்கத்து கடைக்கு தான் போவேன் இந்தளவுக்கு எல்லாம் ரேட் நீங்கள் சொன்னிங்கன்னா தெரிஞ்சிக்கங்க கம்மியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்றிங்க அந்த அளவு கம் ம் அவ்வளோ ஆமாம் ரேட் ஓவராக சொல்லுறீங்களே நீங்கள் எப்படி வாங்க முடியும் சொல் சரி ரேட்டு குறச்சி கொடுத்தா கெளுத்தி நாலு கிலோ கொடு நல்லா இருக்கும் அது வந்து அங்கே வந்து ம் இறால் என்ன வேணும் ஆ அது எவ்வளோண்ணா ரேட்டு நீங்கள் அதிக ரேட் அதுக்குன்னு சொல்லிவிடாதீங்க கொஞ்சம் பார்த்தே சொல்லுங்கள் குறச்சி

ஆ ஆ சரி ரெண்டு கிலோ கொடுங்க போதும் அது ஆ சரி மத்திலி மீனெல்லாம் அது எப்படிண்ணா ரேட்டு மத்திலி மத்தி

ஆ மத்திலி ஆ ம் நீங்கள் அதெல்லாம் எப்போ தருவீங்க ரேட்டு கொஞ்சம் பார்த்து குறச்சி கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும் அப்படி இல்லாட்டின்னா முடியும் வா அது நால் பேர்த்துக்கு நால்ரூவா அண்ணன் பரவாயில்ல ரேட்டு கம்மியாக சொல்லுறாரு வாங்க அப்படின் சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்களை நான் அழைச்சிட்டு வந்து நான் வாங்குவேன் நான்

ஆ சரிங்கண்ணா ஓகே நாளைக்கு வரங்க அண்ணா ம் சரி ஓகே அண்ணா